ஹலோ அன்னை ஹோட்டலுங்களா நாங்கள் பாதரையிலிருந்து கவிதா பேசுகிறோங்க உங்கள் ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு ஒரு பத்து பேர் வரலான்னு இருக்கோங்க எங்களுக்கு வந்து ஒரு டேபுள் வந்து புக் பண்ணி கொடுத்துருங்க நாங்கள் நைட் டிஃபனுக்கு வரோங்க நைட் டின்னருக்கு வந்துடறோங்க நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் நல்லா வெரைட்டியான சாப்பாடாக நல்லா எங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக் கொடுப்பீங்களா சரிங்க அதுக்கு தகுந்தமாதிரி நாங்கள் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணுறோங்க அதுக்கு தகுந்தமாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருங்க நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதை சொல்கிறோம் என்னென்னட்டு சொல்லிடறேன் என்னென்ன டிஷ் வேணுன்ட்டு நாங்கள் ஒரு பத்து பேர் வரோங்க உங்கள் இதில் ஹோட்டலில் வந்து பத்து பேர் உட்காந்து சாப்பிட்றமேரி நல்ல ஒரு தனி இடமா இருக்கணுங்க நாங்கள் வந்து ரொம்ப நாளாக ஃப்ரண்ட்ஸு ஃப்ரண்டுங்களெலாம் பேசாமல் இருக்கோம் கொஞ்சம் நேரம் நாங்கள் பேசணும் செய்யணும் அதனால வந்துங்க எங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு இடம் எங்களுக்கு புக் பண்ணி கொடுத்துருங்க எந்த டைம்க்கு நாங்கள் வந்து கார் பார்க் பண்ணுங்க செய்யணும் அதுக்கு தகுந்த மாதிரி இடம் இது பண்ணிக் கொடுத்துடுங்க எத்தனை மணிக்கு ஹோட்டல் மூடுவிங்க செய்விங்க அந்த டைம்லாம் சொல்லுங்க நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்துக்கிறோங்க நல்ல சாப்பாடாக கொடுக்கணுங்க நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷமாக பார்க்காத நண்பர்களெலாம் கூடுகிறோம் அந்த இடத்துல எங்களுக்கு நல்ல சாப்பாடை கொடுத்தீங்கன்னா நாங்களெலாம் ரொம்ப சந்தோசமா சாப்பிட்டு உங்கள் ஹோட்டலோடய இதை வந்து நல்ல விதமாக நாங்கள் சொல்லுவோங்க வெளியே